போன ஒரு வருஷத்தில் நிறைய நல்லதும் நடந்திருக்கு சில கெட்டதும் நடந்திருக்கு பட் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீம் லீடராக நான் என் டீம் ஹார்டு ஒர்க் பண்ணதை பார்த்துருக்கேன் ஸோ அந்த ஹார்டு ஒர்க்கான அச்சீவ்மெண்ட்ஸ் ப்ளஸ் அது பண்ணுறதுக்காக அவங்க பண்ண டெடிகேஷன் எல்லாமே நோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் டீம் சைஸ்சும் நிறையவே இன்க்ரீஸ் ஆகிருந்தது இந்த ஒன் இயரில் அது டீமுக்கு மட்டும் இல்லை எனக்கும் சந்தோஷம் தான் என் டீம்மெட்ஸ்ஸும் சந்தோஷமாக தான் இருந்தாங்க அது அப்புறம் அவங்க ஹார்டு ஒர்க்காக இன்னும் அவங்க அடுத்த ஒன் இயர்கான எம்ப்ளாயியோடய ஒரு ஒரு டெடிகேஷனும் என்னென்னு பார்த்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் இயரில் எப்படி அதை இன்னும் அச்சீவ் பண்ணலாம்ங்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ளஸ் கெட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பெர்ஸ்னல் கெட்டதுன்னும் இருக்கு பட் கோவிட்னால் அந்த இம்பெக்ட்னால் இன்னும் வெளியே வராத டைமில் இன்னொரு உக்ரைன் வார் அது இதுங்றதுனால நிறைய அன்எம்ப்ளாய்மென்ட் அது இதெல்லாம் இருக்கும் போது கூட ஸ்ட்ரகுள் பண்ணி எங்களோடய ஜாபை நாங்கள் இன்னும் டெடிகேஷன்னாக பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ளஸ் இது வெறும் இந்த நாட்டுக்கான பிரச்சினை இல்லை டோட்டல் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ஸுகான பிரச்சினை பட் ஓவர்ஆல் இந்த ஒன் இயர் நல்லாவே போயிருக்குது